தமிழ் மொழி எல்லா மொழிக்குமே அடிப்படையான மொழியைதான் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி தமிழ் மொழி வந்து எல்லா மொழிகளுக்கும் முன்னாடியே உருவான மொழி அதனால எந்த எந்த வகையான கலாச்சாரமாக இருந்தாலும் அந்த இடத்துல தமிழ் மொழி கண்டிப்பாக ஒரு பங்கு கண்டிப்பாக வகிக்குது இப்போது நம்ம நாட்லேருந்தே மற்ற மாநிலங்களுக்கே ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பொருட்களை அனுப்பும்போதும் தமிழ் தமிழ் மொழி தெரிஞ்ச மனுஷங்கள்தான் அந்த விஷயத்தை அந்த பக்கம் போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதனால எந்த ஒரு கலாச்சாரத்துக்குமே ஒரு அடிப்படையான விஷயமாக தமிழ் மொழி இருக்குதுன்னு நான் கருதுகிறேன்